எனக்கு பிடித்த உணவு எதுனால் நான் வந்து பிரியாணி அதிகமாக சாப்பிடுவேன் அது எங்கேனா ஹோட்டல்ல அதிகமாக சாப்பிட பிடிக்கும் அப்பறம் ஃபங்க்ஷனில் ஃப்ரெண்ட்ஸுங்களோடு போய் அதிகமாக சாப்பிடுவேன் க அது வந்து அதிகமாக புடிச்சது வந்து கறி கறி வந்து சிக்கன் மட்டன் குழம்பு அப்பறம் எங்கே அதிகமாக சாப்பிடுவேனா வாணியம்பாடியில் இருக்கிற தாபா ஓட்டல் இல்லை அகமதியா ஓட்டல் தாஜ் ஓட்டல் இந்த அங்கே அதிகமாக ஃபேமஸு பிரியாணினாவே அப்பறம் டீ ஃபேமஸ் அங்கே அதிகமாக டீ எல்லாம் குடிக்குவேன் அதிகமாக சாப்பிடுவோம் ஆம்பூர் பிரியாணினாலே ஃபேமஸ் அங்கே அதனால் நாங்கள் நிறையா சாப்பிடுவோம் வாணியம்பாடியில் டீ அப்பறம் சால்ட்டு பிஸ்கெட்டு அது எப்பமே அங்கே தனி காமினேஷன் அங்கே வந்து அதிகமாக ஃபேமஸான இது டீ சால்ட்டு பிஸ்கெட்னால் அப்றம் அக்மதில் தந்தூரி தந்தூரி ரேட் அதிகமாக இருந்தாலும் சாப்பிட நல்லாயிருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபை ஆம்லேட் கோபிமஞ்சிரி சில்லி சிக்கன் பெப்பர் சிக்கன் இந்த மாதிரி நிறையா நிறைய சிக்கன் இருக்குது நான் எல்லாமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ இன்னோரு டிஷ் வந்து ஹாலிபெப் அது நல்லாயிருக்கும் ரோல் சிக்கன் இந்தமாதிரி நிறையா ஃபேமஸாக இருக்குது ஃபேமஸாக இருக்குது வாணியம்பாடி ஆம்பூர்லலாம் டேஸ்ட்டான பொருளெல்லாம் ஷ் ஷவர்மா அது இப்போ ரீசண்டாக வந்துச்சு ஆனால் அது ஃபோ செம்ம டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ நான் அதிகமாக அதை தான் சாப்பிடுறேன் நான் அதில் என்னான்ன போடுவாங்கனால் தயிர் தயிர் போடுவாங்க சீஸு இதெல்லாம் போடுவாங்க ஆனால் நல்லாயிருக்கும் சாப்பிட ஃபுல்லாக இதை வந்து நான் எங் அதிகமாக சாப்படுறது வந்து

இது வந்து திரு திருமண சாப்பாடு இங்கே அதுதான் கல்யாண ஃபங்ஷன்லலாம் நிறையா சாப்பிடுவேன்